நீங்கள் ஆன்லைன் கேமிங் போட்டிகளில் பங்கேற்று இருக்கிறீர்களா அது எங்கே நடந்தது அதில் உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது ஆன்லைன் கேம்லைன்னா வந்துட்டு ஆன்லைன்னாலே இப்போ வந்துட்டு நம்ம ஃபோன் தான் வந்துட்டு விளாடுவோம் இப்போ வந்துட்டு ஃபோனில் கேம் விளாட்றதுனா நான் வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு நிறையா கேம்ஸை வந்துட்டு ப்ளே பண்ணுவேன் இந்தமாரி ஃப்ரீ ஃபையர் பப்ஜி இந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா கேம் வந்துட்டு ப்ளே பண்ணுவேன் அது விளாடும்போதுட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவேன் அது வந்துட்டு என்னோடய அனுபவம் வந்துட்டு அதில் எனக்கு கிடைச்ச அனுபவம்னா ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து சில டைம் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் மைண்ட் ஃப்ரீயாகவும் ஆயிருக்கேன் அதில் நான் ஜெயிச்சிட்டால் ஒகே நார்மலாக இருப்பேன் இதுவே தோத்துட்டேன்னா வந்துட்டு எனக்கு செமை டென்ஷனாகிடுவேன் ஒரு மாதிரி அதில் அதனாலே டிப்ரெஸ் ஆன மாதிரி ஆகிடுவேன் சொல்லுவாங்க எல்லோருமே அதெல்லாம் சேஃப் இல்லை அதெல்லாம் டேஞ்ஜரஸ் அப்படி இப்படின்னு ஆனால் நான் எதையும் காதில் வாங்கிட்டதில்ல சரி ஒகே இதில் என்ன இருக்குது ஆன்லைன் கேம்தானே அப்படி சொல்லிவிட்டு விளாடுவேன் சில டைமில் ஒகே சில டைமில் நாட் ஒகே இப்போல்லாம் பப்ஜியை பேன்னே பண்ணிடாங்க நான் ஃப்ரீ ஃபையர் விளாட்றதையும் விட்டாச்சு சும்மா இப்போ நார்மலாக சின்ன கொழந்தைங்க வெள்ளாடுற மாதிரி வேறு ஏதாது கேம்ஸ் ப்ளே பண்ண வேண்டியது தான் ஃபோனில்